சேலம் மாவட்டத்தின் முக்கியமான சில உள்ளூர் ஊடகங்கள் அப்படி இல்லைன்னா தகவல் ஆதாரங்கள் என்ன அப்படின் சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க ஸோ தினத்தந்தி நியூஸ் ஃபோர் தமிழ் ஒன் இந்தியா தமிழ் இதெல்லாம் வந்துட்டு சேலமுடைய தகவல் நிட் தகவல் தொழில்நுட்ப ஊடகங்கள் தான் இப்படியும் இல்லாமல் சூரியன் ஃஎப்எம் இந்த மாதிரி ஃஎப்எம் மூலிமாவும் மக்களுக்கு தகவல் சென்று சேருது இந்த அவுட்லெட்டுகள் அல்லது ஆதாரங்கள் எப்படி சமூகத்தை தகவலறிந்த சமூகமாகவும் இணைக்கப்பட்ட சமூகவமாகவும் ஆக்கி உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க மக்களுக்கு வந்துட்டு செய்திகள் சென்று அடையலை அப்படின்னா அவங்க வந்துட்டு எதுவும் தெரியாமல் இருப்பாங்க அரசியலில் என்ன நடக்குதுனு புரியாது எது சரி எது தவறு எங்கே சரி நடந்துருக்குது எங்கே தவறுகள் நடந்துருக்குது அப்படின்றது எதுவும் தெரியாமல் இருந்துருப்பாங்க ஏதேனும் உள்ளூர் செய்தித்தாள்கள் உள்ளனவா என்று கேட்ட கேள்விக்கு தினத்தந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த தினத்தந்தியில் தினம் தினம் என்னென்ன சேலத்தில் எந்த மூலையில் நடக்கிற செய்திகளையும் அழகாக அவங்க வந்துட்டு அச்சிட்டு வெளியிடுறாங்க ஏதேனும் உள்ளூர் செய்திகள் பற்றிய தகவல்களை எப்படி பெறுகிறீர்கள் செய்தித்தாள்கள் இருக்குது டிவி இருக்குது அது இல்லாமல் ஃஎப்எம் இருக்குது ஃஎப்எம்மில் அப்பப்போ அப்பப்போ நடக்கிற விஷயங்களை சொல்லிடுறாங்க ஊடகங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ளதா ஊடகங்கள் வந்துட்டு எங்க மாவட்டத்தில் எல்லா இடத்துலியும் சரியான அளவுக்கு தான் கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள் அப்படின்னா கல்வி துறையை அவங்க கவனிக்கலாம் கல்வி துறையில் நிறைய மேம்பாட்டுக்கள் தேவையாக இருக்குது கல்வியில் மேம்பாட்டு இருந்தால் தான் இந்த வீடு நல்லா இருந்தால் அடுத்த ஊர் நல்லா இருக்கும் ஊர் நல்லா இருந்தால் அடுத்து நம்மளோடய மாவட்டம் நல்லா இருக்கும் மாவட்டம் நல்லா இருந்தால் மாவட்டம் செழிப்பாக இருந்தால் மாநிலம் செழிப்பாக இருக்கும் மாநிலம் செழிப்பாக இருக்கும் போது அந்த நாடுகள் செழிப்பாக இருக்கும் அந்த நாடு செழிப்பாக இருந்தால் உலகம் செழிப்பாகும் ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொருத்தருகிட்டேருந்தும் தொடங்குது ஒவ்வொரு விஷயத்துலருந்தும் தொடங்குது இதே போல் தான் இந்த ஊடகங்கள் ஒவ்வொருத்தரோடைய வாழ்விலும் ஒவ்வொரு பங்கை பங்காற்றிகிட்டு வந்துட்டு இருக்குது ஸோ இதில் இந்த ஊடகங்கள் கவனமாக சரியான செய்தியை சரியான முறையில் சரியான மக்களுக்கு சென்றடைய எத்தனை பாடுபட்டாலும் அவை போற்றத்தக்கவை என்றே ஏ நான் கூறுவேன் அதேப் போல் இந்த ஃஎப்எம்லலாம் வந்துட்டு அவங்க அப்பப்போ அந்த செய்திகள் மணி நேரத்துக்கு ஒரு செய்தி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு செய்தி சொல்லும் போது அதையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்களெல்லாரும் ஆவலோடய வந்து கேட்கும் போது அதை பார்க்கிற மக்களுக்கு இன்னும் சந்தோசமாவும் இருக்கும் அதுவே ஒரு உ ஊட்டலாக இருந்து மற்ற பேரும் அத வந்துட்டு அந்த செய்தியை பார்ப்பாங்க டீக்கடையில் நியூஸ் பேப்பர் இருக்குது டீக்கடையில் செய்தித்தாள்கள் இருக்குது எஜிகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கல்வி நிறுகனங்களில் செய்தித்தாள்கள் இருக்குது எங்கேனாலும் நம்மளால செய்தித்தாள்கள பார்க்க முடியுது அத சரியான முறையில் படித்து சரியான வகையில் அந்த செய்தியை மற்றவங்களுக்கு பரப்பி நல்ல ஒரு நாடாக வெளிவர நாம் என்றும் பாடுபட வேண்டும்